எங்கள் ஊர்ல ஏதாவது ஒரு சாமி பேரை வச்சிக்கிட்டு சாமிக்கு இதை பண்ணனும் அதை பண்ணனும்ட்டு மக்களை நிறைய பேர் ஏமாத்திகிட்டு வருவாங்க அந்த மூடநம்பிக்கையெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி ஏற்படுத்தனும்னு அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை ஏதாவது ஒருத்தவங்க ஜோசியக்காரர் வருவாங்க இல்லைனா சாமியார்கள் வருவாங்க அந்தமாதிரி வந்து உங்கள் வீட்டில இது சரியில்லை அது சரியில்லை நீங்கள் இது பண்ணால் உங்களுக்கு சரி ஆகும் இந்த பரிகாரம் பண்ணால் இந்த தோஷம் உங்களை விட்டு விலகிடும் அந்தமாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்டயே சொல்கிறாங்க அதனால் இந்தமாதிரி சொல்கிறவுங்கள்ட்டல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்காத சரின்னு கேட்டுக்கிட்டு விட்டிருங்க